சிற்ப கலையில் எனக்கு எப்படி ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா மகாபலிபுரம் தாராசுரம் கோவில் அந்த காலத்தில் தஞ்சை பெரிய கோவில் அதெல்லாம் நம்ம சிற்பக் கலையில் ரொம்ப புகழ்பெற்று இருக்குது அங்கேலாம் போய் பார்க்கும் போது நாமளும் அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆர்வம் வந்துச்சு அந்தக் காலத்துலேயே தமிழர்கள் அந்தளவுக்கு அழகாக கலைநயத்தோட கட்டியிருக்காங்க ஆனால் இப்போலாம் வந்து யாரும் க சிற்பக் கலையெல்லாம் அந்த அளவுக்கு யாரும் பண்றது இல்லை ஸோ நம்ப அதை வெளிக்கொணரலாம் அப்படினு தான் கொஞ்சம் ஆர்வத்தோடு கற்றுக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் அதில் வந்து நான் என்ன சொல்ல முயற்சிக்கிறேன் அப்படின்னா அந்த காலத்தில் தமிழர்களில் அந்தளவுக்கு கலைநயத்தோடு பண்ணியிருக்காங்க இப்போ யாரும் அந்த மாதிரி பண்றது இல்லை அதை நாம் முதல் முயற்சியாக கற்றுக்கிட்டு மறுபடியும் அதை டெவலப் பண்ணலாம் அப்படினு தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது